டேக்சிகாரங்களா கார் வந்து பத்து மணிக்கு நாங்கள் புக் பண்ணிணோம் இப்போ பத்தே கால் ஆகிட்ச்சு நீங்கள் பத்து மணிக்கெலாம் வரேன்னு சொன்னிங்க ஆனால் வந்து நீங்கள் இன்னும் வரலை நீங்கள் காருக்கு பஞ்சர் ஆகிட்ச்சுனா நீங்கள் ஃபோன் முன்கூட்டியே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் மீட்டிங்க்கு வேறு ரொம்ப அர்ஜென்ட் ஆகிட்ச்சு அதனால தான் உங்கள் கார் நாங்கள் டேக்சி புக் பண்ணிணோம் இன்னும் ஆனால் எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுனா நீங்கள் சொல்லியிருக்கணும் கார் பஞ்சர் ஆகிடுச்சி அப்பிடின்னு சொல்லிருந்தால் நாங்கள் வேறு டேக்சி புக் பண்ணி நாங்கள் போயிருப்போம் உங்களை நம்பி தான நாங்கள் இன்னும் மீட்டிங் அட்டன்ட் பண்ணாமல் இருக்கோம் நாங்கள் ரொம்ப தூரம் போகணும் அதனால தான் உங்க டேக்சி நாங்கள் வந்து புக் பண்ணிணோம் நீங்கள் ஒரு ஷேஃபாக கொண்டு போவீங்க எங்களையே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து உங்கள் டேக்சியை நாங்கள் புக் பண்ணிணோம் ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்படி அசால்ட்டாக இருக்குறீங்க ஒரு கஸ்டமரை வந்து நல்லா இன்க்யூர் பண்ணணும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது நான் உங்களை என்னவோ நினைச்சேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் இருக்குறீங்க ஆனால் வந்து சீக்கரம் கொஞ்சம் வாங்க லேட் ஆகுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வேறு டேக்சி வந்து நாங்கள் புக் பண்ணிகிட்டு நாங்கள் போகிறோம் இன்னிமே இந்த மாதிரி லேட் பண்ணாதீங்க நீங்கள் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான்